நிறைய விளையாட்டு இருக்குது அதில் வந்து ஃபுட்பால் விளையாடுறது கபடி கொக்கோ பெண்கள் விளையாட கூடியது இந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் இருக்குது பெண்கள்லாம் வந்து என்ன விரும்பி விளையாடுவோம்னா பரமபதம் அதுக்கு அப்புறம் இந்த பல்லாங்குழி இதெல்லாம் நாங்கள் விளையாட்றோம் ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் இப்போ இல்லைங்குறாங்க பட் நாங்கெல்லாம் இப்போ வரைக்கும் அதெல்லாம் விளயாண்டுக்கிட்டு தான் இருக்கோம் அஞ்சாங்கல்லாம் இன்னும் மறக்கவே இல்லை அதெல்லாம் இன்னும் விளயாண்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதவிட ஜென்ஸு பார்த்திங்கன்னா கபடி விளையாடுவாங்க பொங்கல் சமயத்திலலாம் ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே கபடியும் கொக்கோவும் கட்டாயம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வைக்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த விளையாட்டெல்லாம் ஓடிகிட்டு தான் இருக்குது அதைவிட வந்து ஸ்கூல் பசங்கெல்லாம் ஃபுட்பால் வாலிபால் இது எல்லாமே விளையாடுறாங்க நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்னாடி கூட பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு தனியாக இடம் இருக்குது ஸ்டேடியம்னு சொல்லுவாங்கள் அதை அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்கள் வந்து விளாண்டுட்டு இருக்காங்கள் இங்கே அதிகமாக அந்த விளையாட்டு விளையாடுறாங்க ஆனால் எப்படி பாரம்பரிய விளையாட்டுன்னு பார்க்க போனால் கொக்கோவும் கபடியும் எல்லா ஊர்லயும் விளையாடுவாங்கள் பொங்கல் சமயத்தில் எல்லாம் கிராமத்திலையும் விளையாடுவாங்கள் இது எல்லாமே வந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு